நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுங்க சின்ன வயசில் ஸ்கூலு எப்போடா லீவ் விடுவாங்கன்னு காத்துகிட்டு இருப்பேன் அப்படி லீவ் விட்டாங்கன்னா நேராக ஏரிக்கு போவோம் ஃபர்ஸ்ட்டு அங்கே களிமண் அப்பறம் மணல் எடுத்து எல்லாம் ஒன்னாக பெசைஞ்சி சொப்பு அப்பறம் வந்து அடுப்பு இந்த மாதிரி சமையல் செய்கிறதுக்கான பொருளுகளை எல்லாம் அதுலேயே செய்வோம் விநாயகர் பொம்மை இதெல்லாம் நிறைய செய்வோம்ங்க அதுவும் இல்லாம இந்த பனைவோலையில் காற்றாடி இன்னும் அந்த பனம் பழம் இருக்குது இல்லைங்களா அது சாப்பிட்டுட்டு அதை ஓட்டை போட்டு வண்டி மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படியே இதில் ஒரு கோல் கட்டி அப்படியே வண்டி மாதிரி எல்லாம் சுத்திவிட்டு போவோம் அப்பறம் அந்த மழை மழை காலத்தில் வந்து கத்தி கப்பல் பேப்பரில் கத்தி கப்பல் செஞ்சு விடுவோம் சாதா கப்பலும் செஞ்சு விடுவோம் இதில் எல்லாம் ஃபிரெண்டுகள எல்லாம் நிறைய கூப்பிட்டுட்டு எல்லாம் எங்களுக்கு லீவு நாளில் இதான்ங்க வேலை சின்ன வயசில் இதே தான் நாங்கள் நிறைய செஞ்சுட்டு இருப்போம்